எனக்கு நிறைய படிக்கணுன்னு தான் ஆசை இருந்துச்சு ஆனால் படிக்க வைக்கில அந்த காலத்தில் வந்துவிட்டு சீக்கிரமாக ஐஸ்கூலில் நிறுத்திவிடுவாங்க இப்போ வயசு ஏஜ் அட்டன் பண்ணதும் அந்த காலத்தில் நிப்பாட்டிடுவாங்க ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க அதனால நான் படிக்கல எனக்கு டீச்சர் ஆகணுன்னுட்டு ஆசை இருந்துச்சு ஆனால் அது முடியல என்னையை எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஸ்கூலில் இருந்தே எல்லாம் கூட அனுப்புனாங்க அனுப்புங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு நிப்பாட்டிடாதீங்க அப்படினு சொல்லிவிட்டு அனுப்புனாங்க ஆனால் நான் படிக்கல எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் என் பசங்க படிக்கிறாங்க இப்போ பசங்களுக்கு படிக்க வச்சிகிட்டு இருக்கிறேன் இது பொண்ணும் பிஏ இங்கிலிஷ் படிச்சிருக்குறா பையனும் கிரசன்ட் காலேஜில் படிச்சிகிட்டு இருக்கிறான் அவனும் நல்லா படிச்சு வேலைக்கு போகணுன்ட்டு ஆசை இப்போ பொண்ணு கூட படிச்சிகிட்டு இருக்கிறா அவளுக்கும் டீச்சர் ஆகணும் டீச்சர்கும் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் நான் கண்டிப்பாக டீச்சர் ஆயிடுவா எ எனக்கு அந்த ஆசை தான் இப்போ பசங்க படிச்சால் அது போதும் எனக்கு